எனக்கு பிடித்த உணவு வகை வந்து அசைவ உணவு வகை அசைவ உணவு வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அசைவத்தில் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டன் ப்ரானு ஃபிஷ்ஷு நண்டு எல்லாம் காடை எல்லாம் பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் ஏன்னா சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் நான் சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு கிரேவி வறுவல் அப்பறம் சிக்ஸ்ட்டி ஃபை இந்தமாதிரி வீடுகளில் செய்கிற உணவு வகைகள் அதிகமாக செய்யலாம் அப்புறம் ஹோட்டல்லேயும் நிறைய விதமான உணவு வகைகள் வந்து விற்கும் க்ரில் சிக்கன் ஃப்ரைடு சில்லி சிக்கன் மின்ட்டு சிக்கன் இந்தமாதிரி நிறையா உணவு வகைகள் கடைகளில் ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப பிடிக்கும் சிக்கன் வந்து எல்லா வகையான உணவு வகைகளோடயும் பொருந்திப்போக கூடிய ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் இட்லி தோசை இந்தமாதிரி உணவு வகைகளாக இருக்கட்டும் இல்லை சப்பாத்தி நாண் புரோட்டா இந்தமாதிரி உணவு வகைகள் அப்புறம் பிரியாணி புலாவ் ரைஸு இதுக்கூடவும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குது அது நமக்கு நம்மளுடைய பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சிக்கனை வந்து அதோடய பார்ட்ஸு பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்ஸையும் கூட நம்ம தனித்தனியாக நிறையா வகைகளாக செஞ்சு சமைக்கலாம் அதோட ஈரல் கல்லீரல் அதோட எலும்பு தசைகள் அந்தமாதிரி தனித்தனியாக கூட அதை சமைத்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனில் பலவிதமான சத்துப்பொருட்கள் இருக்குது சிக்கன் வந்து காய்கறிகளோடு சேர்த்து சமைக்கும்போதும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய காய்கறிகள் வந்து அதில் சில காய்கறிகளை ஆட் பண்ணும்போது அந்த காய்கறிகளில் அந்த சிக்கனுடைய டேஸ்ட்டு இறங்கி அந்த காய்கறிகளை எடுத்து சாப்பிடும்போது கூட அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன்லேயே வந்துட்டு கடைகளில் விற்கிற பிராய்லர் அந்தமாதிரி இல்லாமல் நாட்டுக்கோழி வகைகள் நெறைய நமக்கு இப்போது கெடைச்சிட்டு இருக்குது நாட்டுக்கோழி வகைகளை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்து பொருட்கள் நமக்கு ரொம்ப ஒதவி செய்ய உதவியாக இருக்குது வீடுகளில் வளர்க்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழி வகைகளை நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதில் சில கோழி வகைகள் கருங்கோழி இந்தமாதிரி சண்டக்கோழி வான்கோழி இந்தமாதிரி வகைகளும் நமக்கு நிறைய சத்து பொருட்கள் கிடைக்குது அதோடய முட்டை அந்த முட்டைகள்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதுவும் நமக்கு கொழந்தைகளுக்கு குடுக்குறதுக்கு அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் எனக்கு பிடித்த உணவு வகை அப்டின்னு சொன்னோம்னா அது பெரும்பாலும் சிக்கன் தான் மட்டன் மற்ற உணவு வகைகள் பிடித்தாலும் கூட அதிகமாக எனக்கு ரொம்ப பிடித்த உணவு வகை அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சிக்கன் தான் எனக்கு பிடித்த உணவு வகை அப்டின்னு சொல்லலாம்